ஹலோ அருண் அப்ளையன்ஸஸ்ஸா இல்லை நாங்கள் வந்துகிட்டு மிக்ஸர் கிரைண்ட்ரு வாங்கலான்டுருக்கோம் ஒரு மூவாயிரத்துலேருந்து பத்தாயிரத்துக்குள்ளே அமௌண்ட் வர மாதிரி ஒரு நல்ல கம்பெனி மிக்ஸர் கிரைண்ட்ராக வேணும் இல்லை இந்த பிராண்ட்ஸ்ஸில் எது வந்து ரொம்ப நாளுக்கு வந்து தாங்கும் நல்ல குவாலிட்டியான மிக்ஸர் கிரைண்ட்ரு எந்த ப்ராண்ட்டில் வருமோ அது அது வாங்கிக்கலான்டுருக்கோம் அப்படிங்களா சரி அதை பற்றி கொஞ்சம் டீட்டைல்டாக சொல்கிறீங்களா சரி ஓகே அவ்வளோ அமௌண்ட் வருமா குறைக்கல்லாம் மாட்டிங்களா சரி அப்படிங்களா சரி அந்த வாரண்ட்டியில் வருசத்தில் ஏதாவது ரிப்பேர்னால் அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் வாங்குவீங்களா இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக் கொடுத்துருவிங்களா

சரி சரி ஓகே ஓகே சரி ஓகே இல்லை இப்போதிக்கு மிக்ஸர் கிரைண்டர் மட்டும் வாங்கலான்டுருக்கோம் சரி இதுக்காக ஏதாவது கிஃப்ட் ஏதாவது தருவிங்களா இல்லை இது மட்டும் தானா சரி அப்படிங்களா சரி ஓகே சரி சரி ஓகே ஓகே சரி இந்த ப்ராண்டே ஓகேவாக தான் இருக்குது நீங்கள் வேறு சொல்லுறிங்க பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சரி நாங்கள் இதைவே ஆட்ரு பண்ணிக்கிலான்டுருக்கோம் சரி இதுவே ஆட்ரு எடுத்துக்குகோங்க ஆ சரி ஓகே அப்போ வேறு ஏதாவது வேணாலும் நாங்கள் கால் பண்ணுறோம் சரி ஓகே வெச்சுட்டுங்களா